தமிழ்நாட்டில் வரலாறு என்று பார்த்தால் அந்த காலத்தில் வந்து பழங்காலத்தோட கோயிலோட சிறப்பம்சங்கள் அதுதான் வரலாற்றை கூறும் இப்போ எக்ஸ்சாம்பிள்க்கு எடுத்துகிட்டீங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சாவூர் கோயில் மகாபலிபுரம் அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கல்வெட்டுகள் ஒவ்வொன்னுத்திலையும் தமிழ் அந்த காலத்து தமிழோட தமிழ் எழுத்துக்கள்லாம் இருக்கும் இன்னமும் அந்த தமிழ் எழுத்துக்கள்லாம் நமக்கு வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு இதெல்லாம் எப்படி செஞ்சிருப்பாங்க ஆச்சர்யமா இருக்கே அப்படின்னு பார்க்க முடியும் ஆனால் அதை வந்து நம்மளால படிக்க முடியாது ஏன்னா அது வந்து அந்த தமிழ் தூய அந்த தமிழ் வந்து நமக்கு புரியாது புரியாதுன்னு இல்லை நமக்கு தெரியாது அதை வந்து தமிழ்நாட்டோட வரலாற்றை பார்க்க வந்து வெளிநாட்டிலருந்து இங்கிலீஷ் காரர்கள் சீனா காரர்கள்லாம் தஞ்சாவூர்ல வந்து தஞ்சாவூர்ல வந்து பார்த்துட்டு போகிறது வழக்கம் மகாபலிபுரத்தையும் பார்த்துட்டு போகிறது வழக்கம் அவங்களுக்கு என்னென்னா அதெல்லாம் ஒரு அதிசயம் ஆச்சர்யம் மாதிரி அவங்களுக்கு வரலாறு அதே மாரி அந்த அணைகள் அதெல்லாம் வந்து டேம் இதெல்லாம் இதுவும் வந்து எல்லா மக்களுக்கு வந்து ஒரு அதிசயமாக பார்க்க கூடிய ஒரு இடம் தான் எல்லாமே மக்கள் அதைதான் வந்து வரலாற்றாக போற்றுகிறாங்க தமிழோட கோவில் கோவில்களை